இப்போது என்னை பற்றியா என்னை பற்றி சொல்லணுன்னா என் பேர் வந்து உமா மகேஷ்வரி நான் வந்து ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட் ஆன பொண்ணு நான் எங்கள் என்னோட ஸ்க் நான் வந்து ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேம்லியில் ஒரு பொண்ணு தான் அதனால வந்து என்னால் ரொம்ப படிக்க முடில்ல அதனால வந்து என்னோட ட்ரீமை என்னால் அச்சீவ் பண்ண முடியல இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இவ் என்னோட பிஎஸ்சி கிராஜுவேட்டே நான் முடித்தேன் ரொம்ப ஒரு மிடில்லான ஒரு ஆவரேஜான ஃபேம்லி தான் எங்கள் ஃபேம்லி அதனால எனக்கு எஜிகேஷன் கொடுக்கவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதனால நான் வந்து ஸ் அதனால தான் பிஎஸ்சி எடுத்து செலெக்ட் பண்ணி படித்தேன் இங்கே இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் உள்ள காலேஜில் தான் நான் படித்தேன் அது ஒரு ரொம்ப நல்ல காலேஜின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒரு ஆவரேஜான இது ஒரு காலேஜு பார்த்திங்னா நான் ஸ்கூல்லெலாம் நல்லாவே படிப்பேன் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிணேன் எங்கள் ஸ்கூலில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு கூட சொல்லலாம் டென்த்தில் லெவன்த்து டுவல்த்தில் வந்து ரொம்ப இதாக கம்மியாக இருக்கிறதுனால என்னை வேறு ஸ்கூல் மாற்றினனால சடனாக வந்து எனக்கு வந்து அங்கே அடாப்ட் பண்ணிக்க முடில்ல அதனால எனக்கு வந்து மார்க்கு கொ கொஞ்சம் குறைஞ்சிருச்சி லெவன்த்து டுவல்த்தில் அதனால நான் வேறு ஸ்கூல் போனதுனால் என்னால் மார்க் அதிகமாக எடுக்க முடில்ல அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் ஸோ அதனால மார்க் கம்மியாடுச்சுனால் நான் வந்து பிஎஸ்சி செலக்ட் பண்ணி அங்கே காலேஜில் வந்து பார்த்திங்கனா நல்லாவே படித்தேன் எல்லா மேம்முக்கும் என்னை பிடிக்கும் அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்க்ரேஜிங்காக சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நம்மளோட டேலண்ட்டெல்லாம் வெளி கொண்டு வரணுனு அவங்க வந்து ரொம்ப முயற்சி எடுத்து நமக்கு கோச்சிங் கொடுத்து நம்மளை படிக்க வைப்பாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் காலேஜில் வந்து வருஷத்துக்கு மூணு நாள் வந்து செலிப்ரேஷனெலாம் நடக்கும் ரொம்ப சூப்பராகவே நடக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு என்னோட லைஃபு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன் இது மாதிரி நிறையா சொல்லலாம் என்னை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து புக்கு படிக்கிறது கவிதை எழுதுவது இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புறம் ட்ராயிங் பண்ணுவேன் இதெல்லாம் என்னோட ஹாபீஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப புவர் ஃபேம்லி ஒரு ஆவரேஜான ஃபேம்லிங்கிறதுனால் என்னையெல்லாம் வந்து என்னோட டேலண்ட்டெல்லாம் வெளிலே எடுத்துட்டு போக முடியல அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கல அதை அதை யாரும் வந்து மோட்டிவேட்டும் பண்ணல அதனால வந்து அந்த இதெல்லாம் அப்படியே மறைஞ்சி போச்சுணும் சொல்ல முடியாது அப்படியே இருக்குது யாராவது நானே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து நான் வந்து இது பண்ணலான்ருக்கேன் ரொம்ப ஒரு ஒரு நார்மலான ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஆனாலும் அதில் வந்து ஃபஸ்ட்டில் இருப்பேன் இப்போ பார்த்திங்னா எல் எல்லா டீச்சர்ஸும் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா கைடன்ஸ் கொடுப்பாங்க நல்லா லெசனெலாம் நடத்துவாங்க ஆனால் வந்து அந்த அந்த சில எக்ஸ்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கே அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் வந்து நான் வரைவேன் நிறையா இது மாதிரி விஷயலாம் பண்ணுறதுனால அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடில்ல இந்த மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின் சொல்லிடுவதுனால்